என்னோடய பணப்பை திருட்டு போய்ச்சி அதில் வந்து என்னோட பேன் கார்டும் காணாமல் போயிடுச்சி இப்போ எனக்கு பேன் கார்ட் ரீப்ரிண்ட் பண்ணி தரணும் அதுக்கு வந்து உங்களை தான் நான் தேடி வந்துருக்கேன் எனக்கு பேன் கார்டு ரீப்ரிண்ட் பண்ணி எனக்கு மறுபதிவு செய்து தருமாறு வேண்டிக்கொள்கிறேன் அதுக்கான எல்லா ஆதார ஆவணங்களும் விவரங்களையும் நான் உங்களுக்கு தரேன் பேன் கார்டு மாற்றணுன்னா என்னோட ஆதார் கார்டு ஆதார் கார்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன் இதை நீங்கள் எனக்கு மாற்றி தரும்படி நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்னோட பை திருட்டு போகும் போது அதில் இருந்த என்னோடய பேன் கார்டும் காணாமல் போய் திருடி போயிடுச்சு இப்போ இருக்க பேன் கார்டு எனக்கு வேணும் பேன் கார்டு எனக்கு மறுபதிவு செய்து தரணும் எனக்கு பேன் கார்டோடய அவசியம் உள்ளது எனக்கு பேன் கார்ட் மறுபதிவு செய்து தாருங்கள் மறுபதிவு செய்ய எனக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களும் நான் வழங்குறேன் ஆதார் கார்டு மறுபதிவு செய்கிறதுக்கு என் பெயர் ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஆதார் கார்ட் ரேஷன் கார்ட் எல்லா ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரேன் எனக்கு நீங்கள் எனக்கு மறுபதிவு செய்து தாங்க வேணால் ஃபார்ம்னாலும் நான் ஃபில் பண்ணி தரேன் என்னென்ன ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி பேன் கார்டு எனக்கு ரீ மறுபதிவு பண்ணி குடுங்க எனக்கு திருட்டு போன பேன் கார்டை வந்து இது பண்ணிடுங்க இது ம ம கார்டை வந்து ப்ளாக் பண்ணிட்டு புது கார்டை வந்து பேன் கார்ட் சேவை மையத்தை எனக்கு வந்து புது கார்டா பதிவு மறுபதிவு செய்து கொடுங்க பழைய கார்டை வந்து ப்ளாக் பண்ணிட்டு புது கார்டை மறுபதிவு செய்து தருமாறு உங்களை வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு தேவையான ஆவணங்கள் நான் வந்து டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு எல்லாமே ப்ரிண்ட் எடுத்து பதிவு செய்து தரேன் உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாமே செய்து தரேன் எனக்கு நீங்கள் வந்து பேன் கார்டை மறுபதிவு செய்து கொடுங்க மறுபதிவு செய்து தருமாறு வேண்டி உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்